வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு சாணி போட்டு வீட்டை மொழுகி வச்சிருப்போம் சுண்ணாம்பு கரை கட்டி வச்சிருப்போம் அதனால் உடம்புக்கும் நல்லது எல்லா வகைளையும் கொசு வராது உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இப்போ யாரும் அது மாரி செய்கிறதில்ல முன்னெல்லாம் வந்து எல்லோரும் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வீட்டை சாணி போட்டு மொழுகி சுண்ணாம்பு கரைகட்டி விசேஷன்னா பொங்கல் பண்டிகை தீபாவளி சமயம் இந்த மாதிரி டைமில் செய்வாங்க வாசலில் பொங்கல்லாம் வச்சு நல்லா அழகாக நல்லா செய்வாங்க சாணியை பிடிச்சி சாமி மாதிரி வச்சிகூட கும்பிடுவாங்க ஆனால் இப்போ அதை யாரும் செய்கிறது இல்லை இருந்தாலும் இப்போ எதோ ஒன்று ரெண்டு கிராமத்து சைடில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க டவுன் பக்கம் செய்கிறங்களா இல்லையானு தெரியலை ஆனால் கிராமத்து பக்கம் நல்லா செய்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க டவுன் பக்கமும் சில பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் சாணிலாம் போட்டு கோலம்லாம் போட்டுருக்காங்க நிறையா பண்ணுறாங்க அவங்களும் இப்போ பண்ணுறாங்க அவங்கவங்க உடம்பத்துக்கு நல்லதுக்காக சுற்று சூழ்நில சுகாதாரத்தை எண்ணி கொஞ்சம் இப்போ எல்லோருமே செய்கிறாங்க வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறது வீட்டில் துணி மணியெல்லாம் எப்படி வச்சுக்கணும் துவைத்து வச்சிக்கணும் சுத்தமாக இருக்கணும் எல்லாம் அதுவும் நல்லா பாரம்பரியமாக எல்லோரும் பண்ணுறாங்க இப்போ அப்புறம் இப்போ மாஸ்க்கும் அணிஞ்சிக்கிறாங்க ஒருத்தருக்குவொருத்தரு பேசக்குள்ள அதுவும் பண்ணுறாங்க எல்லாம் நினச்ச இடத்துல எதுவும் துப்பாம நாம் எப்படி நல்லபடியாக வச்சிக்கணும் அப்படிதான் மற்றவங்களும் வச்சிக்குவாங்கன்னு அதுமாதிரி அவங்களும் தெரிஞ்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் எல்லோரும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுமாதிரி நானும் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நானும் இது மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கேன்